ம் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன ஓகே உங்கள் ஏஜ்ஜி ம் என்ன பண்ணுறிங்க ஓகே என்ன ப்ராப்ளம் என்ன ஆச்சு ம் என்ன நினைக்கிறிங்க ஓகே

ஓகே அதை நினச்சி ம் தெரியுது உங்கள் கண்ணை பார்த்தாலே ஒழுங்கா தூங்கலை நினைக்கிறேன் தூங்குனாலே பாதி வியாதி வராது அதுவே நம்மளை வந்துட்டு டிப்ரெஷன் வந்து எடுத்துக்கும் நீங்கள் தூங்குகிறதே இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு போய்ட்டு நல்லா தூங்குங்க அதே மாதிரி அவங்க விட்டு போகிறாங்க அதெலாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதிங்க ஃபேமிலி அப்பா அம்மா அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க ஓகே ம் அம்மா ம் அம்மா வீட்டில தான இருக்காங்க வீட்டுக்கு வேலைக்கு போய்ட்டு வந்தோம்னே அம்மா கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அவங்ககிட்ட ஜாலியாக பேசுங்கள் வேற எதையும் வந்துட்டு மனசில் யோசிக்க தோணாது அவங்கள்ட நல்லா ஜாலியாக பேசுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்கள் நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறத விட வெளியே இருக்குறோமோ எந்த அளவுக்கு பேசிக்கிறோமோ மொபைல் ஃபோன்ல பேசுகிறது மொபைல் ஃபோனை பார்க்கறதுலலாம் நம்மளோடய பிரச்சனை சால்வ் ஆகாது இதே ஃப்ரெண்ட்ஸு கூட அம்மா கூட ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னால் அந்த தாட்டு நம்மளுக்கு வரவே வராது ஃபஸ்ட்டு தூங்குங்கள் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இப்பதைக்கி வந்துட்டு போய்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு டெய்லி யோகா பண்ணுங்கள் அடிக்கடி கவுன்சிலிங் வாங்க ஓகேங்களா

ஓகே ஆ எப்போது ம் நீங்கள் ஏன் அப்படி யோசிக்கிறிங்க நமக்கான வேலை இது தான் நம்ம அந்த இடத்துல நம்மளோடய பெர்ஃபாமென்ஸ் எப்படி காட்ட முடியும் அப்படி மட்டும் தானே நம்ம யோசிக்கணும் எ நான் படித்தது இன்ஜினியரிங்கு ஆனால் ஏதோ ஒர்க் பண்ணுறேன்றது அதை நம்ம யோசிக்கிறது வந்து தப்பு எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம பெர்ஃபக்டாக நம்ம அதில் இறங்கி வேலை பார்த்தா தான் ஜாலியாக வேலை பாருங்கள் நமக்கு எந்த டிப்ரெஷன் தெ நீங்கள் எந்த வேலைனாலும் நீ கொடு நான் பண்ணி பார்க்குறேன் நான் பண்ணுறேன் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்க தானே செய்வீங்க க்ராஃப் டிசைனருன்றப்போ அதனால் என்ன நீ என்ன ப்ராஜெக்ட்னாலும் என்கிட கொடு நான் பண்ணிக்கிறேன் நான் எனக்கு என்னால் நான் வந்து இன்னும் இம்ப்ரூவு தான் ஆகிறேன் அதில் அப்படின்னு யோசியுங்க நீங்கள் இன்னும் ப்ரெஷ்ஷர் கொடுக்குறாங்கன்ற தாட்ட நீங்கள் விட்டிருங்க ஓகேங்களா ம் ஓகேப்பா ஓகே நான் இப்போது வந்தீங்களா ஆ ஓகே அடிக்கடி கவுன்சிலிங் வாங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம அப்படே பார்த்துக்கலாம் சரி பண்ணிக்கலாம் ஓகேவாப்பா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா தூங்குங்கள் தூங்குனாலே வந்துட்டு அதுவே பாதி மெடிசன் எடுத்த மாதிரி ஆச்சு அதுக்கப்புறம் யோகா பண்ணுங்கள் அப்போது வந்துட்டு தூக்கம் வரல அப்படின்னா அது தான் நீங்கள் வந்து ஓ எல்லா ப்ரெஷ்ஷரையும் எடுத்து மண்டையில போட்டுக்கிறிங்க கொஞ்சமாக மூளைக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கணும்ல இன்னும் வந்துட்டு ஃபேமிலி பார்க்க வேண்டியது இருக்குது இன்னும் அந்த பொண்ணு மட்டும் உங்கள் லைஃபு கிடயாதுல்ல இன்னும் எவ்வளோ பேரு இருக்காங்க அதனால் வந்துட்டு எல்லார்காகவும் இருக்கணுங்கிற எல்லார்காகவும்ன்றதில் விட நீங்கள் வந்துட்டு உங்களுக்காக இன்னும் லைஃபே வாழல இன்னும் இருபத்தஞ்சி வயசு தான் சொல்கிறிங்கப்பா உங்களுக்கு வயசு இன்னும் எவ்வளோ வயசு வா வாழ வேண்டியது இருக்குது இன்னும் டிப்ரெஷன்னு இதெல்லாம் ஒரு டிப்ரெஷன்னே கிடையாது இதெல்லாம் ஒரு அந்த ட அந்த வயசில் வர விஷயம் தான் அதனால் நீங்கள் அதெல்லாம் போட்டு கொழப்பாதிங்க கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அப்படியே கண்ணை அசந்து அசந்து தூங்குங்க ஈஸியாக தூங்குவீங்க ஓகேங்களா அடிக்கடி கவுன்சிலிங் வாங்க ஓகே நான் அதுக்கு மட்டும் டூ டேஸ்க்கு நான் எதும் மெடிசன் எழுதி தரேன் அதை மட்டும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வாங்க அப்படே நம்ம சரி பண்ணிக்கலாம் ஆ ஓகே